ஆ சொல்லுங்க தம்பி நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே உங்கள் பேர் என்ன ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓகே தம்பி நேற்று கொடுத்த டிகிரி சர்ட்விகேட்லேயா ஓகே தம்பி உங்களுக்கு என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேமில் எப்படி இது இன்ஷியல் மாறி இருக்கா இல்லை இடையில எதாவது லெட்டர் எதாவது மாறி இருக்கா லெட்டர் மிஸ் மேட்ச்சாக இருக்கா ஓகே தம்பி இப்போது என்ன பண்ணணும் நாங்கள் ஓகே தம்பி இப்போ வந்து இது உங்களுக்கு உடனே முடியாது இப்போ இது நான் நீங்கள் நாங்கள் கேட்கற ப்ரூஃபெலாம் நீங்கள் கொடுத்தீங்கனா அதை நாங்கள் யுனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம் நாங்கள் அது யுனிவர்சிட்டிக்கு அனுப்பி அவங்க அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஃபிஃப்ட்டின் டேஸ்லேருந்து தேட்டி டேஸ் வரைக்கும் ஒன் மந்த் வரைக்கும் ஆகும் தம்பி ஓகேவா ஓகே தம்பி உங்களுக்கு என்னென்ன வேணுன்னா நீங்கள் ஸ்கூல் முடித்த சர்ட்விகேட்டு அப்புறம் வந்து உங்களோட பர்த் சர்ட்விகேட்டு உங்களோட ஆதார் கார்டு இது மூ எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இதை நாங்கள் யுனிவர்சிட்டிக்கு அனுப்பி உங்களுக்கு நாங்கள் மாற்றித் தரோம் இதுக்கு கொஞ்சம் அமௌன்ட்டு தேவைப்படும் தம்பி சும்மா இல்லை தம்பி இதுக்கு வந்து அமௌன்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஒன் தெளசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் கிட்டே வரும் ஓகே தம்பி நீங்கள் இதை மட்டும் கரெக்ட்டாக எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ப்ரூஃபெலாம் கொடுங்க நாங்கள் அதை உங்களுக்கு சரி பண்ணிக் கொடுத்துறோம் மாற்றிக் கொடுத்துறோம் பேன் கார்டு வேணாம் தம்பி உங்கள் ஆதார் கார்டு பர்த் சர்ட்விகேட்டு உங்களோட ஸ்கூல் சர்ட்டிவிகேட் இதெல்லாமே வேணும் ஓகே தம்பி உங்களுக்கு வந்து இது நீங்கள் எப்போ அப்ளே பண்ணி கொடுக்குறீங்களோ அப்ளே பண்ணதிலேந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இல்லைனா ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஓகே தம்பி ஓகே தம்பி தேங்க்யூ